இதை மாரி ஒன்றாவதுலிருந்து அஞ்சாவது வரையும் கனியாமூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் படித்தேன் அஞ்சா ஆறாவதுலிருந்து ஒன்பதாவது வரைக்கும் சின்ன சேலம் ஒ ஆண்கள் பள்ளியில் படித்தேன் அடுத்து வந்து படித்திட்டு என்னால் ஒரு குடும்ப சூழ்நிலையால என்னால் படிக்க முடியலை குடும்ப க வறுமை வறுமை குடும்ப நெலமை சரியில்லை அதனால படிக்க முடியலை மற்றபடி நான் ஒரு நெல்லறுக்கும் மிஷின் ட்ரைவரு ட்ரைவராக போனேன் அங்கே வேலைக்கு போயிட்டிருந்தேன் அப்புறம் ஒரு சூழ்நிலையால அதை நெல்லறுக்கும் மிஷினுக்கு போக முடியலை அடுத்து வந்து இப்போ வந்து நான் கேரளாவுக்கு வேலைக்கு போயிட்டிருக்குறேன் கேரளாவில் எதாவது கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை வச்சு ஓட்டிட்டிருக்குறேன்